ஹலோ ஆ சார் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேசுகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நான் உங்கள் உங்கள் கடைக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி யூனிஃபார்ம் வந்து பசங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது செட்டு கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து டெலிவரியை வந்து லாஸ்ட் வீக்கே கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னுமே கொடுக்குல இப்போது இந்த படிக்கிற பசங்களோட பேரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு வராங்க அப்போ அன்யூனிஃபார்மில் இருக்கிறதுனால எப்படி எங்களுக்கு நாங்கள் எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து முன்னேயே கொடுக்குறேன்னு சொன்னீங்க இது நாள் வரைக்கும் கொடுக்கலேன்னு சொல்லிவிட்டு இப்போ டெய்லி பேரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கேக்கிறதுக்கு வந்திருக்காங்க நீங்கள் டெலிவரி எப்போ கொடுப்பீங்க சார் கொஞ்சம்

இல்லை அது கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா முன்னாடியே கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லையா நாங்களும் பேரெண்ட்ஸுக்கு இப்போ கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது அது கொஞ்சம் இப்படி நம்ம டிலேவாக கொடுத்தோம்னா வந்து அது நம்ம ஸ்கூலோட பேர் கெட்டுபோய்டும் இல்லைங்களா நீங்கள் சீக்கிரமாக தருவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் உங்களுக்கு நீங்கள் இப்படி டிலே பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இப்பயே பாருங்கள் மாதம் எவ்வளோ ஆகிடுச்சி ஆ இன்னுமுமே பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் அனுப்பாமல் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்கூல் மேலே ஒரு பேட் ரெபிடேஷன் வந்துடும் இல்லைங்களா

புரியலைங்க எங்களுக்கு அடுத்த வீக்குன்னா எப்போ தருவீங்க என்ன கேக்கிறது தெரியலை இப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் முடித்து இருக்கீங்க இன்னும் எத்தனை பேருக்கு பேலன்ஸ் இருக்குது மற்றவங்களுக்கு எல்லோருக்கும் முடிச்சுட்டீங்களா எல்லாம் செட்டாகவே இருக்குதுங்களா ஆ சரி இப்போ எப்படி நீங்கள் நாங்கள் யாரையாவது அனுப்பணுமா இல்லை நீங்களே கொண்டாந்து டெலிவரி கொடுத்துருவீங்களா நீங்கள் அவங்க ஏன்னா பேரெண்ட்ஸ் டெய்லி ஸ்கூலுக்கு வந்து கேட்டுட்டே இருக்காங்க யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்குமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது நிறையா இனிமேல் பசங்க வந்து அன்யூனிஃபார்மில் வந்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நாங்களும் மேலே வந்து பதில் சொல்லணும் இல்லைங்களா

பாருங்கள் இன்ஸ்பெக்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எங்களுக்கு வரப்போகுது அதுக்கு கொஞ்சம் ஆ தேர்ஸ்டே இல்லாமல் ஒரு ஒரு மண்டே ட்யூஸ்டே அப்படி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க பேரெண்ட்ஸும் கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஆ சரிங்க சரிங்க சரி கொஞ்சம் பாருங்கள் எங்களுக்கும் நெக்ஸ்ட் வீக் இன்ஸ்பெக்க்ஷன் வருது கொஞ்சம் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள் ஆ தேங்க் யூ